நான் ஓவியம் வரையணுன்ட்டு ஆசைப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னால் அஞ்சாவது படிச்சிட்டு இருந்தேன் அஞ்சாவது படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூல்ல வந்து எங்க ஊர்ல வந்து அஞ்சாவது வரையிலேந்தான் ஸ்கூலு இருந்தது அப்போ வீட்டுக்கு வரதுக்கு பக்கமாக இருக்குங்கிறதனால அவங்க வீட்டில இருந்து என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னால் உட்காந்து வரைஞ்சி பார்ப்பேன் வரைஞ்சி பார்த்துட்டு திருப்பி ஆறாவது படிக்கிறப்போ ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அங்கே போகணும் அங்கே ஸ்கூலை கட் அடிச்சிப்புட்டு என்ன பண்ணுவேன் திருப்பியும் உட்காந்து வரையுவேன் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில்ல உக்காந்துட்டு அதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ நம்ம மனசுக்கு பட்டதை அப்படே வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அதில்தான் பொழுது போக்குறது ஸ்கூல்ல கட் அடிக்கிறது எல்லாமே அந்த பொழுதுபோக்குறதுக்கு அந்த இடந்தான் அதனால இதுதான் நான் எப்போதுமே மெயின்டனென்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் கொம் எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்போ ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஓவியம் ஃபுல்லா வரைகிற அளவுக்கு எனக்கு திறம வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க்கு கொடுத்தாங்க